பாப்பா ஒரு நிமிஷம் இங்கே வாம்மா பாப்பா உன் பேர் என்ன எங்கம்மா உன் பேர் கூட சொல்லமாட்டேங்கிற உன் பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கேன் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இங்க தான் இருப்பேன் பேர் கூட சொல்ல மாட்டியா அக்காக்கிட்ட ஆமாம் ஆமாம்மா நான் தான் என்னம்மா நான் அன்னைக்கு குடி போகற அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து கூப்பிட வந்தேன் நீ ஆளே இல்லை எங்கம்மா போயிருந்த ஓ வேலைக்குலாம் போகறியா பரவாயில்லையே இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளே குடும்பத்தை காப்பாற்றணுன்னு நீ வேலைக்குலாம் போகற ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியேம்மா என்னம்மா உன் பேரே நீ இன்னும் சொல்லல ஆ சரிம்மா சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது நானே சுயமாக சம்பாரிச்சு உழைக்கணுங்கிறதுக்காகவே ஏன் தோட்டத்தில் சின்னதாக ஒரு இடத்துல மல்லிப்பூ விளைய வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேம்மா சந்தையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் வீட்டில் நீங்கள் மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்கல்ல அதனால் ஏன்கிட்ட டெய்லியும் நீங்கள் மல்லிப்பூ வாங்கி வச்சுக்கிட்டிங்கனா எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும்மா ஐய்யய்யோ அப்பில்லாம் சொல்லக் கூடாதும்மா நீ பொம்பளை பிள்ள கல்யாணம் வயசு வந்துடுச்சு பொம்பளை பிள்ளைங்க மல்லிப்பூ விரும்பாமலாம் இருக்கக் கூடாது நீ எல்லாம் மல்லிப்பூ வச்சுக்கிணும் மல்லிப்பூ வைக்க விரும்பணும் ஆசைப்படணும் ஐய்யய்யோ நடக்குறப்போ பார்த்துக்கலாம் அப்பில்லாம் சொல்லக் கூடாது இப்போயே விரும்பணும் மல்லிப்பூலாம் நம்ப கலாச்சாரம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வச்சே தான் ஆகணும் என்ன தங்கம் உங்கள் அம்மா வயசில் உள்ள இருக்கேன் என்கிட்ட நீ வாங்கிக்க மாட்டியா மல்லிப்பூ என்னம்மா நீ அம்மா மாரி நினச்சிக்கோ நான் உன்னையை பிள்ள மாதிரி நினச்சிக்கிறேன் எனக்காக வாங்கேன் நான் உன்னையை ஏன் பிள்ளனே சொல்லிவிட்டேன் நீ என்ன கண்டிஷன் வேணாலும் போடு இந்த அம்மா உனக்காக செய்யறேன் காலையில் வந்துவிடும் அதெல்லாம் நீ கவலையேப்படாத ரேட்டுலாம் நீ சொல்லுறதுதான் ரேட்டே ஏன் மகளுக்காக இதை நான் செய்யறேன் டைமாக நான் எட்டு மணிக்குலாம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இன்னும் சீக்கிரமானா எத்தனை மணிக்கு தங்கம் உனக்கு வேணும் ஏழு மணி தானே கவலையேப்படாத இனிமே டெய்லியும் உனக்கு ஏழு மணிக்கு டான்னு நான் வந்து கொடுப்பேன் நீ அழகாக வச்சிகிட்டு வேலைக்கு போகற சரியா சரிடா தங்கம் போயிவிட்டு வா மறக்காமல் வாங்கிக்கோ